மோனிஷா ஸ்வீட் ஸ்டால்லா ஆ உங்கள் ஓனர் இருக்காங்களா ஆ ஓகே இதுமாதிரி ஒரு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அதுக்காக ஸ்வீட்ஸெலாம் ஆர்ட்ரு பண்ணணும் உங்கள் கடையில் என்னென்ன ஸ்வீட்ஸெலாம் அவைலபிள்லாக இருக்குது

ஓகே எனக்கு லட்டுவும் மைசூர்பாக்கும் வேணும் இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒரு டென் கேஜஸ் வேணும் ரெண்டுமே ஆமாம் மைசூர் டென் கேஜ் லட்டு டென் கேஜ் தனித்தனியாக வேணும் எவ்வளோ ஒரு கேஜ் எவ்வளோ ஓகே ம் எனக்கு வந்து நெக்ஸ்டு வீக்கு வேணும் ஒன் கேஜி என்ன இவ்வளோ ரேட் அதிகமாக சொல்கிறீங்களே சரி மைசூர்பாக் எவ்வளோ ஒரு கேஜி ஓ ஓகே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது ம் சரிப்பா எனக்கு ஆ எனக்கு ஓகே கேஷ் ஆன் டெலிவரியா ஓகே நான் வந்து இப்போது முன்னாடி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரேட் மட்டும் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் மிச்சம் எல்லாம் ஆ அட்வான்ஸ்ஸாக நான் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரேட் அனுப்பிடுறேன் நான் அதை வந்து ஃபோன்பேலேயே அனுப்பிடுறேன் நீங்கள் எனக்கு ஸ்வீட் செஞ்சு டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க நான் மிச்சத்தை வந்து கேஷ் ஆன் டெலிவரியாக உங்களுக்கு பே பண்ணிடுறேன் எனக்கு நெக்ஸ்டு வீக் ஃபோர்டீன் வேணும் ஆ இல்லை டைமிங் நீங்கள் மார்னிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் எப்போ வேணால் கொண்டு வந்து கொடுங்க டைமிங் ப்ராபளம் இல்லை ஆனால் அன்றைக்கி கொண்டு வந்து கொடுங்க ஏன்னால் அதுக்கப்புறம் தவறிச்சுன்னா ரொம்ப லேட்டாகிடும் அதனால் தான் ம் ஓகே என்னோடய அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க ஹரிணி நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஆ விநாயகர் கோவில் ஸ்ட்ரீட் ஆ சென்னை என்னோடய மொபைல் நம்பர் டபிள் நைன் ஃபைவ் டபிள் டூ சவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஸீரோ என்னோடய நம்பர் ஆ சரிங்க நீங்கள் வந்து ஏதாவது டவுட்டு இல்லை ஆர்டரு ஏதாவது ப்ராப்ளம் வேறு ஏதாவதுன்னா எனக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணலாம் ம் சரிங்க